ஒன் டூ டென் வர தமிழ் இங்கிலீஸு மேக்ஸு சயின்ஸு சோஷியலு லெவல்த்து டுவெல்த்தும் தமிழ் இங்கிலீஸு காமெக்ஸு அக்கௌண்டண்ஸு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்கு இந்த ஆறும் டென்த்து டென்த்துலேருந்து மூணு மிஸ்ஸை பிடிக்கும் மூணு மிஸ்ஸு தமிழ் தமிழ் டீச்சர் மேக்ஸு டீச்சர் சோஸியல் டீச்சர் மூணு பிடிக்கும் டுவெல் லெவல்த்து டுவெல்த்து வேறே ஸ்கூல்னால் அவ்வளோவா டீச்சர் பிடிக்காது அக்கௌண்டண்ஸ் டீச்சர் பாமா மிஸ்ஸை மட்டும் பிடிக்கும் மாறுது ஆறு சப்ஜெக்ட்லேயும் ஹோமர்க்கு தருவாங்க ஆனால் எந்த ஹோமர்க்குமே பண்ண மாட்டேன் ஹிஸ்ட்ரி மட்டும் எனக்கு பிடிச்சதுனால் ஹிஸ்ட்ரி மட்டும் படித்துட்டு வருவேன் எக்ஸாம் சொல்லுவாங்க க்ளாஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க அந்த ஹிஸ்ட்ரி மட்டும் படித்துட்டு வருவோம் மத்த எதையும் படிக்க மாட்டோம் தமிழுக்கு சிஸ்டர் அவங்க அந்த திருக்குறள் எல்லாத்தேயும் மனப்பாடமாக சொல்லி கையை கையை கும்பிட வச்சி கண்ணை மூடி சொல்ல சொல்லுவாங்க அதில் நாங்க இங்கே இருந்து போன சொல் பிள்ளைங்க யாருமே சொல்ல மாட்டோமா எல்லோரையும் வெளியே அனுப்பி வச்சி நிற்க வச்சி புக்கை படிக்க வச்சி அதுக்கப்றம் படிக்க வச்சி அவங்கள்ட்ட ஒ ஒப்பிக்க வைப்பாங்க ஒப்பிக்க வச்சி உள்ளே அனுப்புவாங்க மத்த இதில் பாமா மிஸ்ஸுக்கும் எங்களுக்கும் ஒரே பிரச்சனையாக வந்துட்டிருக்கும் அவங்க வெளியே அனுப்புவாங்க தினமும் க்ளாஸ் டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும் எதுலேயுமே பாஸ் ஆக மாட்டோம் டுவெல்த்தும் லெவல்த்தும் எங்களுக்குப் பப்ளிக் எக்ஸாம்னால் அந்த மார்ச்சு பிப்ரவரி மார்ச் தான் எல்லோரும் முட்டி முட்டி உட்காந்து படித்து எழுதிருக்கோம் எப்படியோ பாஸ் ஆனோம் முக்கால்வாசி படிக்கயே மாட்டோம் த ஜஸ்ட்டு பாஸு நூறுக்கு எழுவது அறுபது ஐம்பது இப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பாஸு எடுத்துறது அங்கே மே இந்த ஸ்கூலில் லிட்டில் ஃப்ளவரில் இருந்து போன பிள்ளைங்க யாருமே ஒழுங்கா படிக் படிக்கிறவங்க இருக்காங்க ப வெளாட்றவங்க நாங்கள் ஃபுல்லாக ஒரு எங்கள் டீமில் ஒரு ஆறு பேர் என்னை சேர்த்து ஏழு பேர் இந்த ஏழு பேரும் ஒரு கும்பலாக சேர்ந்து அரட்டை தான் அடிப்போம் தவிர்த்து படிக்கயே மாட்டோம் எங்கள் கூட சேர்ந்து அந்த பிள்ளைங்கள் படிக்கிற பிள்ளைங்களும் எங்களை பார்த்து கெட்டு தான் போகும் இப் முக்கால்வாசி நாங்கள் படிக்க மாட்டோம் வெளியே தான் நிற்போம் எந்த ஹோமர்க்குமே பண்ண மாட்டோம் டென்த்து வர நல்லா படித்தோம் அந்த லெவல்த்து டுவெல்த்து அந்த ஸ்கூலுக்குப் போனோம் அதுலேருந்து யாருமே ஒழுங்கா படிக்கலை எங்களை பார்த்தும் எங்களை எங்கள் எங்கள் ஏழு பேரையும் தனியாக வச்சிருவாங்க ஒரு தனியாக ஒரு ஒரு இதில் வச்சுட்டு மத்த எல்லோரையும் முன்னே தூக்கி வச்சிருவாங்க எங்கள் ஆறு பேத்துக்கும் ஒரு டேபிள் மாதிரி தந்துருப்பாங்க அந்த ஆறு பேரும் அந்த டேபிளில் தான் உட்காந்துருப்போம் ஏழு பேர் ஏழு பேரும் அந்த டேபிளில் தான் உட்காந்துருப்போம் யாருகிட்ட எங்களை பேச விட மாட்டாங்க தமிழ் சிஸ்டர் மட்டும் வந்தால் மட்டும் எங்கள் ஆறு பேரும் முன்னால் வந்துடுவோம் மத்த எல்லோரும் அந்த தனித்தனி இதில் உட்காந்துருப்பாங்க மத்த சப்ஜெக்ட் வந்தோடனே எங்களை பின்னால் தூக்கி வச்சிருவாங்க அவங்க எல்லோரும் முன்னால் வந்துடுவோம் நாங்கள் முக்கால்வாசி க்ளாஸில் இருந்ததை விட வெளியே தான் எல்லோருமே மொத்தமே மற்ற எல்லோருமே க்ளாஸுக்கு வெளியே இருந்து தான் படித்திருக்கோம் நிறைய தடவை பாடம் எல்லாமே நடக்கிறது எல்லாமே மரத்து வேப்ப மரத்துக்கு அடியில் தான் உட்காந்துருப்போம் டெஸ்ட் எல்லாமே அதில் தான் உட்காந்து எழுதுவோம் க்ளாஸு மற்ற க்ளாஸில் உட்காந்து மற்ற க்ளாஸுக்கு வெளியே ஒரே டீச்சர் தான் நாலு நாலு பேத்துக்கு ஏ பி சி டிக்கு எல்லோருக்கும் நாலு பேத்துக்கும் ஒரே டீச்சராக இருப்பாங்களா அதனால் எங்களுக்குள்ள எது வந்துச்சுன்னால் நான் அவங்க க்ளாஸில் போய் உட்காந்து படிப்போம் வெளியே உட்காந்து படிப்போம் பிடிலலாம் எங்களை வெளாடவே விட மாட்டாங்க பிடி வந்தடோன்னே தமிழ் சிஸ்டர் வாங்குவாங்க இல்லைன்னா அந்த பாமா மிஸ் அக்கௌண்டண்ஸ் வாங்குவாங்க ஹிஸ்ட்ரி வெளாடும் கே ஹிஸ்ட்ரிக்கு கூப்பிடுவாங்க ஹிஸ்ட்ரிக்கு அவ்வளோவா கூப்பிடமாட்டாங்க அடிக்கடி அக்கௌண்டண்ஸ் அந்த கணக்குக்கு தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மிஸ்ஸு தான் அந்த மிஸ்ஸு தான் நல்லா சொல்லித் தருவாங்க இருந்தாலும் நாங்கள் அதை கவனிக்க மாட்டோம் வெளாட்டு புத்தியில் இருப்போம் லாஸ்ட்டு பப்ளிக்கோடு தான் உட்காந்து உட்காந்து முட்டி முட்டி ஒரு ஒரு கணக்காக அவங்க காலடியில் உட்காந்து உட்காந்து ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு எழுதி எழுதி மனப்பாடம் பண்ணி பண்ணி எப்படியோ எழுதியாச்சி டுவெல்த்து முடித்தாச்சு ஆனால் அது பாமா மிஸ்ஸு கூட தான் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு வெளாண்டுக்கிட்டு ஏ முக்கால்வாசி என்கூட தான் அவங்க சண்டை போட்டு வெளாண்டுக்கிட்டு கிடப்பாக